ஹலோ மேம் மேம் நீங்கள் பிரின்ஸ்பல் மேம்மா மேம் ஹலோ மேம் யாரு பிரின்ஸ்பல் மேம்மா மேம் மேம் நீங்கள் பிரின்ஸ்பல் பேசுகிறீங்களா ஆ மேம் நான் இதுமாதிரி தேர்ட் பிஏ இங்கிலீஷ் படிக்கிறேன் மேம் பஸ்ஸில் காலேஜ் முடிஞ்சு போயிட்டுருக்கும் போது புக்கெல்லாம் பிள்ளைங்கள்கிட்ட கொடுத்துட்டு நின்றுட்டு இருந்தேன் மேம் என்னோடய ஐடி கார்டு தொலைஞ்சிடுச்சு மேம் மிஸ் ஆகிடுச்சி அதில் நான் பிள்ளைங்கள்கிட்டலாம் சொல்லி கால் பண்ணி கால் பண்ணிப் பார்த்து தேடி பார்க்க சொன்னேன் மேம் கிடைக்கல மேம் அதுக்கு என்ன மேம் ப்ரொசீஜர் எதுவும் இருக்கா மேம் ம் ம் இல்லை மேம் பஸ்ஸில் போயிட்டுருக்கும் போது மிஸ் ஆகிடுச்சி மேம் ம் எஸ் மேம் ஓகே மேம் ஓகே மேம்

ஆ ஓகே மேம் மேம் ஐடி கார்டுக்கு பைசா எவ்வளோ மேம் ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம் ஆ ஓகே தேங்க் யூ